எண்பத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு எழுபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அறுவத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒம்பது எழுபத்தி எட்டாயிரத்தி ஐந்நூற்றி அறுவத்ரெண்டு பன்னண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு